இன்னைக்கு காலக்கட்டத்தில் உள்ள போக்குவரத்து பொருட்கள் என்னென்ன அப்புட்னா மெயின் வந்து ஆரம்பக் காலத்தில் நம்ம நடந்ததுதேன் நம்ம நடந்தது நம்ம காலு தான் நமக்கு வந்து ஒரு வாகனம் அப்படி தான் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாறி மாறி வர்றப்போ கட்டைவண்டி கட்டை வண்டி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்குலாம் கட்டை வண்டியை பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் அப்புட்னா இன்னுமே நம்ம கட்ட வண்டிக்கு ஒரு சில ஊருகள்ல வந்து இன்னும் வச்சியிருக்காங்க அதை வந்து பராமரிச்சிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அடுத்து வந்தது சைக்கிள் அடுத்து ஒரு பைக்கு டிவிஎஸ் ஃபிஃப்டின்னு சொல்லி அடுத்து இன்னும் நிறையா அம்பாசிட்டரு அந்தமாதிரி வண்டி இதெல்லாம் வந்துச்சு கேப் இதெல்லாம் வந்துச்சு அப்போ வந்து ஸ்டார்டிங்லயிருந்துது ஆனால் அன்னைக்கு இல்லாத இல்லாத ஒரு விஷயம் இப்போ என்னென்னா அன்னைக்கு நம்ம போக்குவரத்து வந்து சைக்கிளு கட்டைவண்டி இந்தமாதிரி இதுக தான் மெயின் பிச்சரே நம்ம எங்கே போகணும் வரணும் அப்புட்னா கட்டைவண்டி குதிரை வண்டி இந்தமாதிரி தான் அன்னைக்கு பயன்படுத்த பயன்படுத்துனது ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா பைக்லேயிருந்து பஸ்ஸு கேப்பு காரு ஆட்டோ என எல்லாமே இருக்கு பஸ்ஸு ட்ராவல்ஸு ட்ரெயின்னு ஃப்ளைட்டு இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இன்னைக்கு காலக்கட்டத்தில் வந்துருச்சு இப்போ வந்து வீடு வீட்டுக்கு ஒரு பைக் தவறாம இருக்கு எங்கே போணும்னாலும் சரி இன்னைக்கு காலக்கட்டத்தில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு போவணும் அப்புட்ன்னு நினச்சாங்கன்னா இப்போ இப்போ நம்ம பைக்கில் போய் ஒரு மண்நேரம் ஆகுறதை அன்னைக்கு வந்து அங்கே அந்த கட்டவண்டியில போனாங்கன்னா ரெண்டு மண்நேரம் ஆகும் அதே இன்னைக்கு ஒரு மண்நேரம் ஆக்கியிருக்காங்க ஒரு மண்நேரம்ன்றது கம்மி தான் ஒரு மண்நேரமே ஆகாது அன்னைக்கு அவங்க ரெண்டு மண்நேரம் போனது ஏன்னா அந்தளவுக்கு இருக்கு இன்னைக்கும் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மாறாம இருக்க இருக்கு ஏ நமக்குலாம் வந்து ஆரம்ப காலத்துலயிருந்து தான் பிடிக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சி வசதிகள் வந்து பிடிச்சி தான் இருக்கு ஏன்னா காலக்கட்டங்கள் மாற மாற மாற எல்லாமே மாறிக்கணும் நம்ம ஜென்ட்ரேஷனும் அப்படியே மாறிக்கணும் விஷயங்களும் யாருக்குமே தெரியாம போயிரும் பழைய முறை எது அப்புட்ன்னு தெரியாம போயிரும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியக்கூடிய விஷயம் நாளைக்கு அடுத்து வர்ற ஜென்ட்ரேஷனுக்கு தெரியாம போயிரும் அதான் ஒரு இது அன்னைக்கு ஃப்ளைட் வந்துடுச்சு ஃப்ளைட்டு ட்ரெயின்னு வீட்டுக்கு தேவையானது ஒரு பைக்கு காரு எங்கே போவணும்னு நினைச்சாலும் கேப்பு கேப் புக் பண்ணி நம்ம சேட்டு சடனாக எங்க போணும்னாலும் போயிரலாம் அடுத்தது விட்டா ஃப்ளைட்டு ட்ரெயின்னு இந்தமாதிரியான வசதி ஏகப்பட்ட இன்னைக்கு வசதிகள் இருக்கு